ஒரு ஃபோட்டோ என் என்பது அது கேமராவை மட்டும் வைத்து அமைவதில்லை அது எடுப்பவரையும் வைத்து தான் அமைகிறது ஒருவரின் கேமரா ஆங்கிளானது எப்பகையான அமைகிறதோ அதனை பொறுத்து தான் அந்த புகைப்படம் என்பது அமைய பெறுகிறது இதனைத் தொடர்ந்து என்னிடம் டிஎஸ்எல்ஆர் கேமரா உள்ளது டிஎஸ்எல்ஆர் கேமராவில் மிகுந்த பொருட்கள் உள்ளது டிஎஸ்எல்ஆர் கேமரா அனைத்து விதமான புகைப்படங்களையும் எடுக்கத்தக்க அமைந்துள்ளது டிஎஸ்எல்ஆர் கேமராவில் உள்ள புகை எடுக்கும் புகைப்படங்களானது உடையாமல் இருக்கும் அதுக்கு அதற்காகவே டிஎஸ்எல்ஆர் கேமரா அனைவரும் வாங்குகிறார்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவை வைத்து நான் இ இயற்கைகள் விலங்குகள் அனைத்தையும் புகைப்படம் எடுத்துள்ளேன் டிஎஸ்எல்ஆர் கேமராவுடன் இணைத்து நான் மொபைல் ஃபோன் கேமராவையும் பயன்படுத்தி வருகிறேன் இரண்டையும் வைத்து நான் நன்கு புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் இதனை தொடர்ந்து நீங்கள் என் நண்பர்களிடம் டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்க சொல்லி நானும் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் வாரம் வாரம் வெளியூருக்கு செல்வோம் அதை தொடர்ந்து நாங்கள் கேமராவையும் தன்னுடன் இடை எடுத்துச் சென்று அதனை வைத்து புகைப்படம் எடுப்போம் டிஎஸ்எல்ஆரின் புகைப்படமானது மிகுந்த தெளிவுடன் இருக்கும் அத்துடன் சுற்றி இருக்கும் மரம் செடி கொடிகளை எடு எடுத்துக்காட்டும்படி அழகாக புகைப்படத்தை எடுத்துக் கொடுக்கும் டிஎஸ்எல்ஆர் கேமராவானது மற்ற கேமராக்களை விட சற்று மேம்பட்டு இருக்கும் கேமராவாகும் டிஎஸ்எல்ஆர் கேமரா அனைவரிடம் இருக்க வேண்டிய ஒரு பொருளாகும் டிஎன்எஸ் கேமரா ஆர் கலர் கேமரா எனப்படுவது அது டிஎஸ்எல்ஆரை விட சற்று குறைந்த தெளிவையே கொடுக்கும்படி அமைக்கப்பட்ட கேமராவாகும் அத்துடன் கே ஃபோன் கேமராவானது சற்று கொஞ்சம் தெளிவு குறைந்து போய் தான் காணப்படும் நாங்கள் எங்கள் கேமராவை எடுத்துக்கொண்டே எல்லா வாரமும் வெளியூர் சென்று அங்கே சுத் தங்கி சுற்றி பார்த்து வருவோம்